இந்திய வேலை வாய்ப்புகள்ன்னு எடுத்துகிட்டோம்னா நிறைய கம்பனிஸ்ஸுலாம் இருக்குது ஓலா கம்பனி ஊத்தங்கரையில் எலெக்ட்ரிக் டூவீலர்ஸ் அதேமாரி டெல்டா கம்பெனி குருபரபள்ளில இருக்குது டாட்டா எலெக்ட்ரானிக்ஸ் கெலமங்கலத்தில் இருக்குது டைட்டானிக் கம்பெனி வந்து ஓசூரில் இருக்குது டிவிஎஸ் கம்பனி ஓசூரில் இருக்குது அசோக் லைலாண்ட் இதுமாதிரி நிறைய இருக்குது டெல்டா கம்பனிலாம் எடுத்துட்டால் நிறைய பெண்களுக்குத்தான் வாய்ப்புகள் இருக்குது இந்த பசங்க வந்து எதுவுமே நான்லாம் போகிறது இல்லை இந்தமாதிரி கம்பனிக்கெல்லாம் போக மாட்டேன்னு சொல்லிவிட்டு பேரன்ட்ஸ் சம்பாதிச்சி வெச்சிருக்குறதுல நான் இதை செஞ்சுட்டு இருக்கேன் அதை செஞ்சுட்டு இருக்கேன் அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குதுன்னே ஊரை சுத்திட்டு இருக்காங்க நிறைய வேலை வாய்ப்புகள்லாம் இருக்குது அதை பயன்படுத்த மாட்டேன்றாங்க பசங்கள்லாம் பெண்களுக்குன்னுலாம் நிறைய இருக்குது எல்லாமே பெண்கள் போய்ட்டு இருக்காங்க உலக அளவில் உலக அளவில் சந்தைனா அசோக் லைலாண்ட் இருக்குது டிவிஎஸ் கம்பனிலாம் இருக்குது ஆனால் இந்த பசங்க செய்யணுன்னா செய்யலாம் இவங்க ஆம்பளை பசங்க போகிறது இல்லை பெண்கள் ஏதோ படிச்சுட்டு பார்க்குறாங்க மற்றபடி பசங்களுக்கு வந்து எதுவும் இதாக இருக்குது